என்னோட ஃபர்ஸ்ட் இயர் யுனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ஏன்னா வந்து நம்ம என்னால் அதை மறக்கவே முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போதான் மெடிக்கல் காலேஜ் போறேன் அப்படின்றதுனால ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு மூணு எக்ஸாம் மூணுமே மேஜர் மூணுத்துக்கும் லீவே இல்லாமல் அப்படியே தொடர்ந்து மூணு நாள் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபர்ஸ்ட் இயர் வேறையா எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எதுவுமே நமக்கு இருக்காது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒ ரெண்டு மணி மூணு மணி வரை படித்திட்டு காலையில் எந்திருச்சு எக்ஸாமுக்கு போகணும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இந்த மூணு எக்ஸாமையும் மூணு நாளில் லைனாக பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் இயரில் ரொம்ப கஷ்டப்பட்டது அதுக்கப்புறம் அவ்வளோதான் அது தான் சொல்லணும் அது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்னை ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா நம்ம இப்போது நம்ம டென்த் லெவென்த் டுவெல்த் எக்ஸாம்லாம் அப்படி இருந்து இருக்காது நமக்கு லீவ் இடையில இருந்து இருக்கும் அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி இருந்திருப்போம் என்னால் இது தான் வந்து ரொம்ப மறக்க முடியாத விஷயமா இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்